மதம் எப்படி மக்களை ஒன்றிணைக்கிறது அப்படின்னு பார்த்திங்ன்னா நண்பர்களாலன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஸ்கூல்லனு படிக்கும் போது பார்த்திங்கன்னா கிறிஸ்டீன் தனியாக உட்காரமாட்டாங்க முஸ்லிம் தனியாக உட்காரமாட்டாங்க இந்து தனியாக உட்காரமாட்டாங்க ஃப்ரெண்ஸாக எல்லாருமே சேர்ந்து ஒன்றா தான் உக்காருவாங்க இப்போது இந்து பண்டிகை அப்படின்னு வரும் போது தீபாவளி பொங்கல் வருடப்பிறப்பு இப்படின்னு நிறையா நடக்கும் அப்போது அவங்க சமைச்சி எடுத்துட்டு வரதை முஸ்லிம் கிறிஸ்டீன் சாப்பிடுவாங்க முஸ்லிம் பார்த்திங்ன்னா ரம்ஜானுக்கு இந்துவும் முஸ்லிமையும் இன்வைட் பண்ணுவாங்கள் அவங்க எடுத்துட்டு வர பிரியாணியை இந்து கிறிஸ்டீன் ரெண்டுமே சாப்பிடுவாங்க கிறிஸ்டீன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வர அந்த ஈஸ்டர் கிறிஸ்மஸ் இப்படின்னு நிறையா வரும் அந்த பண்டிகைக்கு வர வந்து இந்துவையும் முஸ்லிமையும் கூப்பிடுவாங்க இப்படி ஒவ்வொருத்தவங்களையும் உணவு உபசரிச்சி நண்பர்களாக பழகி தான் நாங்கள் வந்து மதத்தை ஒன்றிணைக்குறோம் நான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒவ்வொரு தடவையும் ஒரு ஊருக்குள்ள போகிறோம் அப்படின்னா எந்த ஒரு ஊர்லையுமே வந்து ஒரு இந்து தனியாக இருக்கமாட்டாங்கள் முஸ்லிம் தனியாக இருக்கமாட்டாங்கள் கிறிஸ்டீன் தனியாக இருக்க மாட்டாங்கள் பக்கத்து வீட்டில் நாங்கள் வந்து இந்துவாக இருப்போம் பக்கத்து வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிறிஸ்டீனாக இருப்பாங்கள் இப்போ அவங்க என்ன பண்டிகைக்கு சமைக்கிறாங்களோ அதை இவங்கள்கிட்ட கொடுத்து ஷேர் பண்ணிப்பாங்கள் இவங்க என்ன சமைக்கிறாங்களோ இதை அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க ஷேர் பண்ணிப்பாங்கள் இப்படி ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு பண்டிகைளையுமே இதான் ஒன்று கூடி ஒன்றா தான் இருக்கிறாங்க